ஈரோடு மாவட்டத்தில் தொண்டு நிறுவனங்கள்லாம் நிறைய இருக்கு சமூக ஆர்வலர் இருக்கிறாங்க இது மூலியமாக குழந்தைகளுக்கு படிப்பு செலவு மற்ற இதர செலவும் பாத்துக்கிறாங்க பெரியோர்களுக்கு வந்து முதியோர் இல்லம் இருக்குது இது எல்லாம் நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்றம் வீட்டில் எல்லாம் வீடு இல்லாமல் நிறையா பேர் இருக்கிறாங்க நாங்களே பார்த்திருக்குறோம் அவங்களயெல்லாம் இந்த சமூக ஆர்வலர்கள்லாம் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து பாத்துக்கிறாங்க அப்றம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே குழந்தைகள் இல்லம் இருக்கு அவங்களுக்கும் எங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் அப்படி இப்படின்னா அங்கே அவங்களுக்கெல்லாம் உதவி செய்வோம் சாப்பாடு கொடுப்போம் ஒரு விளையாட்டுக்கு ஒரு பக்கத்தில் எதாச்சும் கூட்டிகிட்டு போய் அவங்கள சந்தோஷமாக பார்த்து கூட்டிகிட்டு வருவோம் இதெல்லாம்தான் நடந்துகிட்ருக்குது